ஹலோ அப்பல்லோ மெடிக்கலில் நான் ஏற்கனவே ஒரு ஆயிர ஆயிரத்தி ஐந்நூறு வாங்கியிருக்குறேன் நான் பில்லு அது எவ்வளோ லெஸ் பண்ணி நீங்கள் அந்த பாயிண்ட்ஸு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் இந்த இப்போது நான் வாங்கினது ஒரு எட்நூறுவாவில் அது லெஸ் பண்ணிக்கொடுங்க பாயிண்ட்டு அது நான் அப்போ ஐம்பது ரூபாங்களா அப்போன்னா அங்கே எட்நூத்தம்பதை நீங்கள் லெஸ் பண்ணிக்கொடுங்க ஐம்பது போச்சுன்னால் எட்நூறுபா